இப்போ பார்த்திங்கன்னா வந்து கடந்த பத்து வருடமாக வந்து யூடியூபரும் கன்டென்ட் க்ரியேட்டரு சுற்றுலா பயணி நகைச்சுவை நடிகர் இவங்களாம் வந்து அதிகமாக இருக்காங்க ஏன்னால் கொரோனா லீவில் கொரோனா லாக்டவுனில் பார்த்திங்கன்னா இவங்களை இவங்களோடய ஜாப்ஸு வந்து ரொம்ப அஃபெக்டிவ்வாக இருந்துச்சு ஏன்னால் வீட்டில் வந்து எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாதவங்களுக்கு இந்த கன்டென்ட் க்ரியேட்டர் இவங்களாம் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாங்க ஏன்னா பொழுதுபோக்குக்கு யூஸ் ஆகுதுனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்கோப்பாகவே ஆகிருச்சு ஏன்னால் இப்போ வந்து ஒரு சினிமாவில் வந்து டேரெக்டராக நடிக்கமால் இந்த மாதிரி கன்டென்ட் க்ரியேட் பண்ணி அவங்க ஒரு நகைச்சுவையாக நல்லா பேசி எடுக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அது எப்படின்னா இப்போ லவ் டூடே மூவி எடுத்தவனை ஹி டேரெக்ட்ரு கூட வந்து ஆக்டர் கூட வந்து முன்னாடி வந்து யூடியூப்பில் ஒரு சேனலு ஆரம்பித்து ஒரு பர்சன் தான் அதனால அவங்க தான் வந்து திரும்பி வந்து இப்போ ஒரு நல்ல மூவி எடுத்து நல்ல நிலமைல இருக்காங்க அப்புறம் வந்து டிடிஎஃப் வாசன் வந்து அந்த ஒன்லி அவங்களோடய வ்லாக்ஸு போட்டு தான் அவங்க வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய யூடியூப் செலபிரிட்டியாக ஆகிட்டாங்க அதுவும்மில்லாமல் ரொம்ப பெரிய இப்போ நல்லா பெரிய பேர்சனாக ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விஜே சித்து வ்லாக்ஸும் நல்ல போயிட்டுருக்கு நல்ல மணியை இயர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இப்படி தான் நிறைய பேர் இப்படி தான் வந்து கன்டென்ட் க்ரியேட் பண்ணி நல்லாவும் இருக்காங்க ரீல்ஸில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னால் அதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டு வந்து செட்டில்மேட் பண்ணிடுவாங்க இந்த இன்ஸ்டாகிராம் கம்பெனீஸ் இதனால் வந்து எல்லோருமே இப்போ எங்ஸ்டர் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து ஹை ஃபாலோவர்ஸ் சேர்கறக்காக அவங்களோட வ்லாக்ஸ் அவங்களோட கன்டென்ட் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க இதை இதை போஸ்ட் பண்ணுறாங்க இதில் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் கமேண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுனால் அவங்க ஒரு செலபிரிட்டியாக மாறிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இதை நல்லா யூஸ் ஃபுல் ஃபார் நல்லா நல்லா இருக்கும் அதனால வந்து இது நல்ல இது ஒரு புது வேலைவாய்ப்பாகவே மாறிருச்சு ஏன்னால் இப்போ வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்கள இருக்கிறவங்க வந்து இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னால் நானே அதான் பண்ணலாம்னு இருக்கிறேன் அடுத்து